கூடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தானே புயல்னு ஒன்று வந்துச்சு அதில் பார்த்திங்கனா பயிர்கள் முந்திரி நிறையா வந்து அழிஞ்சே போச்சு அதுலேருந்து மீண்டு வர்றத்துக்கே பார்த்திங்கனா ஒரு வருஷம் ஆயிடிச்சு அந்த விளைவிச்ச பயிர்லாம் வந்து மொத்தமாக நாசமாயிடிச்சு அந்த ஒரு வருஷம் கழிச்சு மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் புதுசாக முந்திரி எல்லாமே விளைவிச்சி மறுபடியும் விவசாயிகள்லாம் அதை பயிரிட்டு விளைவிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கே வந்து லாபம் கிடச்சுது ஆனால் அந்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கனா மீண்டு வர்றத்துக்கு ஒரு ஒரு வர்ஷ மறுபடியும் விளைவிச்சு அதை எடுத்து வியாபாரம் பண்ணி கையில பணம் வர அந்த ரெண்டு வருஷம் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள் அதுக்கு அரசாங்கம் வந்து நிறையா கடன் தள்ளுபடிகள் உதவி பண்ணாங்கள் மேலும் வந்து இலவசப்பயிர் அந்த விதைகள் கொடுக்குறதோ அந்த மாதிரியெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கள்